ஐயா மீன் பிடிக்கிறதில் வந்து நல்லது தான் ஐயா மீன் வந்து ஒன்றும் தப்பில்லை பசங்கள் வந்து தூண்டிலோ சிறு பசங்கள் சிறு பிள்ளைகள் வந்து என்ன பண்ணும் ஐயோ சனி ஞாயிறு லீவ் விட்டாங்களா போய் ஹேய் போய் மீன் புடிச்சின்னு வரும் ஒரு தூண்டில் எடுத்துன்னு போவோம் ஒரு சின்ன வலை எடுத்துன்னு போவோம் அது என்ன பண்ணணுன்னாக்கா எடுத்துன்னு போய் மீனுங்க ஒரு மீன் கிடச்சிச்சின்னா அதனுடைய ஆவலில் வந்து ஒரு சுழல்ல போய் மாட்டிக்கும் ஒரு புதர்ல போய் மாட்டிக்கும் அந்த மாட்டிக என்னாகும் அந்த குழந்தைங்க இறந்து போய்விடும் அப்புறம் பார்த்தவன் இருந்தால் காபந்து பண்ணப் போகிறாங்க இல்லைன்னா இறந்து தான் போயிவிடும் அது அதனால் வந்து மீன் பிடிக்கிறதில் பற்றி இல்லை பார்த்து அதை வந்து கா நாங்கள் கவலைப்பட்றது அதுதான் ஒன்று மீன் பிடிக்கிறதில் கவலப்படுறது அதான் பிள்ளைங்கள் சனி ஞாயிறு லீவ் பள்ளிக்கூடம் ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னாக்கா போய் அதை செய்யும் ப பிள்ளைங்கள் அடுத்தது வந்து மாசு இருக்கிறது தான் செய்யும் ஏன்னால் மக்கள் ஆற்றங்கரை ஓரம் ஏதோ சரி போவாங்க ஒதுங்குவாங்க அப்படியே சமீபத்தில் ஒதுங்குவாங்க அந்த மாசு வந்து வரும் மீன் வந்து இறந்து போய் கொஞ்சம் அந்த வந்து தான் தண்ணி வந்து செத்து போச்சுன்னா மாசு ஏற்பட செய்யும் அடுத்தது வந்து பக்கத்தில் ஏதானும் ஒரு கழிவு நீரோ அதோ ஏதோ யோ டாய்லெட்டு சாக்கடை கீக்கடை ஏதா வந்து அப்படி ரொம்பிச்சுன்னாக்கா மாசு அடையும் ஐயா அப்ப மாசு அடையும்போது என்ன பண்ணணும் தண்ணி கெட்டுப்புடும் துர்நாற்றம் வீசும் துர்நாற்றம் வீசும்போது மக்களுக்கு ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படும் ஏற்படும் உடல்நிலை சரியில்லாமல் போவது ஒரு காய்ச்சல் ஏதோ ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அதனால் மாசு வந்து நம்ம சொன்னது வந்து கரெக்டாக இருக்கணும் அதெலாம் அது ஒரு டாய்லெட்டுக்குனு போறதுக்கு சுத்தமாக இருந்தால் தண்ணி நல்லா அருமையாக இருக்கும் இல்லைனா மாசு ஏற்பட காரணம் இருக்குது ஐயா காரணம் ஏற்பட சரியாப் போச்சு